எங்கள் பகுதியில் வந்து நிறைய மூட நம்பிக்கையோடு தான் இன்னும் மக்கள் வாழ்ந்துட்டிருக்காங்க இப்போ வெளியில் எங்கேயாது கிளம்பும்போது கணவனை இழந்த பெண்கள் வந்தால் அதை அபசகுனமாக நினைக்கிறாங்க ஒரு பூனை குறுக்கே போனாலோ அதுவும் அபசகுனமாக நினச்சி அன்றைக்கி பயணத்தை வந்து நிறுத்திடுறாங்க இந்த பெண்கள் பருவம் அடைகிற காலகட்டத்தை வந்து ஒரு தீட்டாக நினச்சி ஒதுக்கி வச்சு அவங்களை எதுவும் தொடாமல் ஒரு தீண்டத்தகாத மாதிரி வந்து நடத்துகிறாங்க இந்த க கம்ப்யூட்ரு காலத்துலேயும் இப்படியெல்லாம் ஒரு மூட நம்பிக்கையோடு இன்னும் மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் வந்து மாறணும்